இப்போ செடியை வைக்கிறதுன்னா என்னென்னா தேவையோ அதெலாம் எடுத்துவிட்டு செடி வைச்சு வளர்க்கணும் அதுக்கு பள்ளம் நோண்டி இது பண்ணிவிட்டு வச்சுட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இது பண்ணி வச்சுட்டு இப்போது அதுக்கு சொட்டுநீர் பாசனம் இதெலாம் பண்ணி வச்சுட்டு ம வெயில் டைமாக இருந்தால் அந்த சொட்டு நீர் இது பைப் மூலயமா வைச்சு தண்ணி பாய்ச்சுவோம் அதுக்கு லைட் லைட்டாக தண்ணி வருமில அதனால் பண்ணுவோம் இதே மழை டைம்முன்னால் வாய்க்கா வெட்டி வைப்போம் தண்ணி தேங்கி நிற்கக் கூடாதுன்ட்டு அதுக்கு தண்ணிரே தேங்கி இருக்கிற அளவுக்கு கொஞ்சமாக வச்சிட்டு வாய்க்கா பண்ணிவிட்டு தண்ணி போகிற மாரி அதுக்கு பாதுகாப்பாக பண்ணுவோம் இதே வெளியே போனால் யாருகிட்டயாச்சு சொல்லிவிட்டு போவோம் பக்கத்தில் இருக்கவங்க செடியை பார்த்துக்கோங்க பா நல்லா தண்ணி ஊற்றுங்க இது பண்ணுற மாரின்ட்டு